நகராட்சியாக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமுன் தலைமு தலையிட முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா பெண்களோடய கற்பழிப்பு அது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஏன்னா அது வந்து யாருமே தலையிடுறது கிடையாது ஏன்னா அவங்கவுங்க பாட்டில் போயிடுறாங்க எல்லாரும் நீதி விட் எல்லாரும் என்ன நடந்துச்சின்னு கேட்டுகிட்டு அதில் தலையிட மாட்றாங்கள் அப்படியே தலையிட்டாலும் ஒன்று பஞ்சாயத்தில் என்ன சொல்லப் போறாங்கள் இதுவே கிராமப்புறத்தில் நடக்குது இந்த ஒரு மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்தில் நடக்குது அப்படின்னா ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க இல்லைன்னா அதுக்குக்குரிய தண்டனை அவங்க என்ன ஃபைன் கட்டணும் டிவியில் பார்க்கறததான் நம்ம இங்கே நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சே கிராமத்தில் இந்தமாதிரி விஷயம்லாம் நடந்தால் அது கண்துடைப்பு மாதிரி தான் எல்லாமே பண்ணிடுறாங்க யார் அங்கே மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது ஒரு சில இடத்துல மட்டும் தான் சிவியரான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கிது அந்த மாதிரி தண்டனைகள் எப்போ அதிகமாகுதோ அப்போதான் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் தட்டிக் கேட்க முடியும் இந்தமாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தியும் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக பயப்புடணும் ஏன் பயப்புடணும் அதாவது எப்படி எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ஏன் இவங்க தலையிட மாட்டேறாங்கன்றது எனக்கு தெரியலை ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க தலையிடாமல் தான் இருக்காங்கள் நகராட்சியும் சரி பஞ்சாயத்தும் சரி தலையிட மாட்டேறாங்க தலையிடணும் தண்டனையை கடுமையாக கொடுக்கணும் த தண்டனையை கடுமையாக கொடுத்தாதான் அடுத்து தப்பு செய்கிறவங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க அதாவது ஒரு ஒருத்தவங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது தப்புதான் என்னை பொறுத்தவரையும் தப்பு ஏன்னா அப்போது திரும்பியும் அவன் யாரையாவது பண்ணா என்ன பண்ண முடியும் அவனே அதை அவங்க அந்த பிரச்சனை ஏன் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டேறாங்க சில சில பஞ்சாயத்தில் அது தலையிடவே மாட்டாங்கள் அதெலாம் ஒன்னுமில்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்தமாதிரிலாம் செய்யக்கூடாது என்ன பொறுத்தவரையும் அதேமாதிரி நகராட்சியிலேயுமே நடக்கதான் செய்யுது யாரும் வந்து இங்கே பர்ஃபெக்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே அப்படிதான் நான் எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த இடமாருந்தாலும் சரி இ இந்தமாதிரி ஒரு தண்டனை நடந்தால் நிற்க வச்சி சுடணும் இல்லையா கடுமையான தண்டனை அப்போதான் அவங்க வந்து அதை அ அதுக்கடுத்து அதை செய்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள் யோசிப்பாங்கள் இந்தமாதிரி தண்டனை வந்துருன்றதை யோசித்து பண்ணுவாங்கள் இது என்னோடய ஒப்பீனியன்னு இந்த இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது கிராமன்னே சொல் பஞ்சாயத்தோ நகராட்சியோ நான் எதையுமே நான் சொல்ல வரலை எல்லா இடத்துலயுமே நடக்குது ஒரு சில கல்ஃப் கண்ட்ரியில மட்டும் தான் கரெக்டாக நடந்துக்கிட்ருக்குது அதனால நம்ம அந் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ஸை வந்து நம்ம ஃபாலோவ் பண்ணணும் தலையிடாமல் இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை என்னை பொறுத்தவரையும் இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கக்கூடாது தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும்